பள்ளி படிப்ப முடித்ததுக்கு அப்புறம் அனைத்து மாணவர்களுமே வந்து உயர்கல்வியை தொடர்றாங்களா அப்படினு பார்த்தா கண்டிப்பாக இல்லை வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க உயர்கல்வி படிக்கிறாங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அவுங்கவங்க குடும்ப தொழில் இருந்துச்சு அப்படினா அந்த குடும்ப தொழிலை வந்து அவங்க பார்க்க ஆரம்மிச்சிட்றாங்க குடும்ப தொழில் இல்லை அவங்களோட பெற்றவங்களே வந்து இப்போது ஒரு வேலைக்குதான் போயிட்டிருக்குறாங்க கூலி வேலைக்கு போகிறாங்க இல்லை வேறே எதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படினா அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெற்றவங்களோட குழந்தைங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கனால் அதுக்கு மேல் நம்மளுக்கு வந்து உயர்கல்வி படிக்க முடியாதுங்கும்போது பக்கத்தில் அங்கே என்னென்ன வேலை இருக்குது சின்ன சின்ன வேலைகள் என்ன இருக்குதோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்னனால் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பு முடித்திட்டாங்க அப்படினா அவங்க மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படும்போது படிக்க முடியல அப்படினா அந்த ஆசைப்பட்டு குழந்தைங்களை நினச்சா வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது அதுக்கு வந்து இப்போ நிறையா வந்து கா கல்லூரிகள்லலாம் பார்த்திங்க அப்படினா நல்லா படித்து நல்ல மதிப்பெண் வாங்கிற மாணவர்களுக்கு வந்து அவங்களே சலுகை எல்லாம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி பட்ட விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடக்கும்போது எல்லா மாணவர்கள் மாணவ மாணவர்களுமே வந்து ரொம்ப நல்லா படிக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் அரசாங்கத்துலேருந்தும் வந்து இன்னுமே வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க முடியாமல் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து உதவி செய்யலாம்